சார் குட் மார்னிங் சார் சார் நான் வந்து ஹெச்சிஎல் கம்பெனியில ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குறேங்க சார் சார் நம்ம எஸ்பிஐ பேங்க்கில் வந்து பர்ஸனல் லோனு எதாவது கிடைக்குங்களாங் சார் ஓகேங்க சார் ஓகே சார் ஓகேங்க சார் நம்ம பேங்க்கில் வந்து எவ்வளோங் சார் இன்ட்ரஸ்ட்டு

ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் சார் எதாவது ப்ரூஃப் எதாவது இல்லை டாக்குமென்ட்ஸ் எதாவது சப்மிட் பண்ணனுங்களா சார்

ஓகே சார் சார் வீட்டுவரி ரசீது வந்து அப்பாவுது இருக்கு சார் ஓகேவா சார் ஆ யெஸ் சார் அப்பா பேர் வந்து ஓட்டர் ஐடியில இருக்கு சார் லைக்க ரேஷன் கார்டில் இருக்கு சார் பேன் கார்டு வந்து என்னோட பேரில் இருக்கு சார் பேன் கார்டு என் நேம்மில் இருக்கு ஓகே சார் ஓகே சார் எவ்வளோ தவணை சார் வட்டி எவ்வளோ தவணை சார் கட்டுற மாதிரி இருக்கும் சரிங்க சார் சரிங்க சார் சார் என்னோட இது சேலரி ஒரு டொண்ட்டி கே இருந்தால் கொடுப்பீங்கலாங் சார் ஒன்றும் ப்ராப்லம் இல்லிலங் சார் எதாவது மினிமம் எதாவது ரெக்யூர்மென்ட் எதாவது இருக்குங்காலங்க சார் இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா

ஓகே சார் ஓகே சார் சார் எப்படிங் சார் இப்போ பேங்க்குக்கு வந்தா உங்களை பார்க்க முடியுங்களாங்க சார் இப்போ டேரக்ட்டாக பார்த்து எதாவது பேச முடியுங்களாங்க சார் உங்கள் டைமிங் அவைலபில் டைமிங் என்ன சார் ஓகே சார் நான் வரும்போது உங்களுக்கு கால் பண்ணிவிட்டு வரங்க சார் ஓகே சார் ஓகே தேங்க் யூ சார்